உடற்பயிற்சிக்கும் யோகாவுக்கும் என்ன வித்தியாசம்னால் உடற்பயிற்சி எல்லா வயசுக்காரர்னங்களும் பண்ண முடியாது ஆனால் யோகா எல்லா வய வயசுக்காரர்னங்களும் பண்ணலாம் உடற்பயிற்சி பண்ண உடம்பு நல்லா இருக்கணும் குறைஞ்சதும் பதினெட்டு வயது ஆகணும் ஆனால் யோகா நம்ம நல்லா இருக்க தான் பண்ணுறோம் நம்ம சிறு வயதிலேயே யோகா பயிற்சியை ஆரமிக்கலாம் நமக்கு புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் மன அமைதியும் தரும் யோகா நம்ம உடம்பே சுத்தமாக நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கலாம் மன அழுத்தம் இல்லாமல் ஆரோ ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் ஆனா உடற்பயிற்சி பண்ணால் உடம்பு வலி இருக்கும் யோகா அது இருக்காது